சார் ஜேவிடி ட்ராவல்ஸா சார் என் பேர் விஷ்ணு நாகப்பட்டினத்துலேருந்து பேசுகிறேன் சார் உங்கள் ட்ராவல்ஸில் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கார் ஒன்று புக் பண்ணியிருந்தேன் நாகப்பட்டினம் டூ சீர்காழி போகிறதுக்காக ஃபங்க்ஷனுக்கு புக் பண்ணியிருந்தேன் கார் வந்துச்சு பட்டு நான் புக் பண்ணிண காரு ஒன்று நா செவன் சீட் சொல்லியிருந்தேன் ஆனால் வந்தது வந்து ஃபோர் சீட் தான் வந்துச்சு டைமிங்கும் ப்ராப்பராக வர்லை சார் நான் உங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ட்ரைவர் வந்தாங்க அவர்கள்ட சொன்னதுக்கு ஓனர் இந்த கார் தான் அனுப்பிவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னால் அந்த டைமில் ஒன்றுமே பண்ண முடில்ல சார் ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு ஃபங்க்ஷனுக்கு அதனால் சரி அட்ஜஸ் பண்ணி போய்டுவோன்னு சொல்லிட்டு அந்த ஃபோர் சீட்டு ச செவன் பேர் போ வேண்டியது ஆனால் ஒரு ஃபோர் சீட் அனுப்பினதால அட்ஜஸ் பண்ணி நாங்களே போயிட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டு போக வேண்டியதாக ஆயிட்டுது சார் ரொம்ப லாங்க் வேறு ஆல்ரெடி நான் ஏஜென்சி வந்து நான் கரெட்டான டைமிங்க்கு கார் அனுப்புங்கன்னு சொல்லிட்டுதான் உங்கள்கிட்ட சொன்னேன் பட் அது ப்ராபராக நீங்கள் அனுப்பிவிட்ல காரும் அந்தளவு சரியில்லை சார் இது போகிற வழியில் டூ டைம்ஸ் கார் ஆஃப் ஆயிடுச்சு இதில் பஞ்சர் வேறு காரு நீங்கள் ட்ராவல்ஸ் வச்சுருக்கீங்க சார் ஒரு ப்ராப்பராக மெய்ன்டென் பண்ணுறீங்களான்னு தெரில அந்தளவுக்கு ப்ராப்லம் ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு சொன்ன காரும் வரல ட்ரைவர்கிட்ட கேட்டதுக்கு கா ஓனர் இதுதான் அனுப்பிவிட சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு சரி பேசுங்கள் ஓனர்ட்ட கேளுங்க அந்தமாரில்லாம் சொன்னதுக்கு அது டைம் ஆயிடுச்சுங்கிறதால நான் அதோடு கிளம்பி அந்த ஃபங்க்ஷன் அட்டண்ட் பண்ண வேண்டியதால் போயிட்டேன் அதனால் உங்களுக்கு சொல்ல முடியல நாங்கள் நீங்கள் சொன்ன அமௌண்ட்டு கரெட்டாக நீங்கள் என்ன அமௌண்ட் சொன்னீங்களோ ட்ராவலுக்கு அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டேன் பட்டு ப்ராப்பராக நீங்கள் ஒரு இதே ப ரெஸ்பான்ஸே கொடுக்கல சார் நான் கால் பண்ணிணேன் மறுநாள் உங்கள்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு கால் பண்ணிணேன் பட்டு நீங்கள் கால் அட்டண்ட் பண்ணல நான் நேரிலையே வந்து உங்கள்கிட்ட சொல்லலாம்னு இருந்தேன் ஒரு ஏஜென்சி நடத்தறீங்க அதை ப்ராப்பராக நடத்தலாம் சார் ஒரு பீப்புள்ஸ் நிறைய பேர் வந்து ட்ராவல்ஸ் பண்ணுவாங்க உங்கள் இதில் அவங்க கரெட்டான டைமிங்க்கு சொல்கிற டைமில் வந்துட்டு சொல்லுற டைமில் எங்கே போகணுமோ ஒரு அர்ஜெண்டுக்காக கால் பண்ணுறோம் இதே ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் அதுக்காகவும் உங்கள்ட்ட டக்குன்னு அர்ஜென்டாக கார் தேவைப்படுது உங்ககிட்ட கேட்கறேன்னா நீங்கள் டைமிங்க்கு வரணுல்லை சார் அப்போது அதுமாரி நடத்துங்கள் சார் ட்ராவல்ஸ்லாம் இல்லை நான் சொல்றதை வந்து நீங்கள் ஒரு தப்பாக நினச்சிக்காதீங்க சொல்கிறேன் சார் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்போதான் ஒரு ட்ராவல்ஸுங்கிற உங்கள் பேர் கொஞ்சம் நல்லா ரீச் ஆகும் சார் அதனால் சொல்கிறேன் அந்த ட்ரைவர்ஸ் கூட சொல்கிறேன் உங்கள் ட்ரைவர் வந்து அவங்களும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கல கூட வராங்க அவங்களுக்கு தெரியுது என்ன நடக்குதுன்னு அப்போயும் கூட ஒரு கரெட்டான ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணல கார் கொஞ்சம் நீங்கள் இது என்னோடய ரிக்கொஸ்ட் சார் நீங்கள் வந்து கார் கொஞ்சம் சர்வீஸ்லாம் பண்ணிட்டு எந்த ப்ராப்லமும் வராமல் அவர் ஒரு ஒரு பேஸஞ்சரை நீங்க சேஃப்பாக ஏற்றி சேஃப்பாக போய் ஒரு இடத்துல இறக்கி விடுங்கள் அந்தமாதிரில்லாம் கரெக்டாக அது நடக்கணுன்னால் கார் கொஞ்சம் நீங்கள்தான் சர்வீஸ் பண்ணணும் ட்ராவல்ஸ்னா நிறைய கார் இருக்கும் நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்க இருந்தாலும் நான் என்னோடய ஒரு இதை சொல்கிறேன் சார் ஆ ஆ பத்து நாளைக்கு சர்வீஸ் போயிருதுந்தா சார் சரி ஓகே சார் ஒரு எதிர்பாராமல் கூட இதுமாரிலாம் நடக்கும் இருந்தாலும் சொல்கிறேன் சார் என்னோட ஒரு சஜ்ஜஷன் தான் கேட்டுக்கொங்க ஒரு கஸ்டமராக நான் சொல்கிறேன் சரி ஓகே சார் சரி சார் பண்ணிவிடுவீங்களா சரி ஓகே சார் நெக்ஸ்ட் டைம்லிர்ந்து கரெட்டாக இருக்கிறமாரி பார்த்துக்கோங்க டைமிங் எல்லாமே சரி ஓகே சார் தேங்க்யூ